நடனம் சாதனமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சா அப்படின்னு கேட்டால் நான் வந்து நடனம் எனக்கு மிகவும் நடனம் பிடிக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் வரைக்கும் ஆடியிருக்கேன் முதல் முதலில் நான் ஆடின ஒரு நடனத்தை பார்த்து கல்லூரிகளில் எல்லாேரும் ரொம்ப பாராட்டினாங்க நீ நீ நான் உன்னால் இவ்வளோ நீ நல்லா நடனம் ஆடுவீயா அப்படின்னு சொல்லி அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம்னு சொல்வேன் ஏன்னால் என் வாழ்க்கையில் நான் எனக்கு ரொம்ப பிடித்தது நடனம் மற்றபடி அது என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மாற்றத்தை ஏற்பட்டிருக்கான அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இல்லை என்னோடய தொழிலுக்கும் நடனத்திற்கும் சம்பந்தமும் இல்லை